எங்கள் விலங்குகளை நாங்களே தான் வளர்ப்போம் ஆடு மாடு அதெலாம் மாடை வந்து காலைல கொல்லைக்கு ஓட்டிப் போயிட்டு திரும்ப வந்து சாய்ங்காலம் அதுக்கு சாப்பாடு எதாது சாப்பிட கொடுத்து சாய்ங்காலம் வீட்டுக்கு திரும்ப கொண்டுவருவோம் வீட்டுக்கு வந்தோன்னே அதுக்கு தண்ணிலாம் வச்சு வைக்கல்லாம் போடுவோம் அது சாப்பிடும் அதுக்கு வந்து மாசம் மாசம் வந்து டாக்ட்ரை வர சொல்லி அதுக்கு எதாவது நோய் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம் இந்த கால்ந கால்நடையை வந்து கவனமாக பார்த்து பார்த்துப்போம் அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக அதுக்கு தேவையான உணவுகளாம் அதிகமாக கொடுப்போம் அது அப்போ தான் நல்ல எருவு நல்ல பால் அதுமாரி கறக்கும் எருவு வச்சு கொல்லைல வந்து நல்லா மேம்படுத்தலாம் விவசாயம் பண்ணலாம் வச்சு கால்நடையை வந்து கா டெய்லி காலைல ஒரு பனெண்டு மணிக்கு அந்தமாரி கூட்டு போயிட்டு திரும்ப சாய்ங்காலம் கூட்டு வருவோம் மாசம் மாசம் வந்து டாக்ட்ரு வருவாங்கள் டாக்ட்ரு வந்து கால்நடையை பார்ப்பாங்க எதாவது நோய் இருக்கா என்னென்னு டாக்ட்ரை வர வச்சி செக் பண்ணுவோம்